ஆமாம் சார் ராஜ் தான் சார் பேசறேன் லைப்ரேரியன் தான் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி இப்போ சமீபகாலமாக வாசகர்களோடைய எண்ணிக்கை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாயிருக்குது சார் அதாவது பணிச்சுமை எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டதுனால எனக்கு உதவிகரமாக ஒருத்தர் இருப்பார் இங்கே நீங்கள் சொன்னபடி அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்துனால் அவர் கொஞ்சம் நாளாக அவர் வர்றது இல்லை அதிகமான நாட்கள் வந்து அவர் வீட்டில் இருந்துக்கிறாரு அதோடு இல்லாமல் என்னோடய மொபைல் அழைப்புகளுக்கு எதுக்குமே அவர் வந்து பதில் கொடுக்குறதில்ல சரிவர ஸோ அவருக்கு அவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத நான் சரியாக தெரிஞ்சுக்கவும் முடியல நேரடியாக அவரை போய் பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்கிறது அவர் நான் வர்ற நேரங்களில் அவர் வீட்டில் இருக்கமாட்டேங்கிறாரு அப்படி இருந்தாலும் வெளியில் எங்கேயாவது போயிருந்தாலும் என்னோடய அழைப்பையும் ஏற்க மாட்டேங்கிறாரு ஆ அதே நேரத்தில் இவங்க வாசகர்களோடைய எண்ணிக்கை இப்போ எல்லாருக்கிட்டேயுமே வந்து வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் அதிகமாகிட்ட காரணத்துனால் ஆமாம் ஆமாம்

அதே தான் சார் அதுக்கான பலன் இப்போது கிடைக்கிது அந்த கிடைக்கிற நேரத்தில் பணிச்சுமை அதிகமாக ஆகுது அதனால தான் இந்தமாதிரி சில பிரச்சனைகள் வந்து உருவாகுகிறது இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் தான் இந்த மாதிரிலாம் உருவாகுது அதுக்காக மன்னிக்கணும் என்னை கொஞ்சம்

கண்டிப்பாக சார் சரிங்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் என்னோட நோக்கத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க ஒரு தன்னார்வலர்கள் ஒரு வட்டம் ஒரு சின்ன வட்டம் எனக்கு தெரிஞ்ச வட்டம் இருக்குது அவங்கள வச்சு தான் நான் கூடுமான வரைக்கும் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரேன் கூடுமான வரைக்கும் எனக்கு கண்ணால் தெரிஞ்ச புக்குகளை வந்து அடிக்கி வைக்கிறதும் சரி இந்த பதிவேடுகளையும் சரி நாள் இதழ்களையும் சரி நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு திட்டம் போட்டு அதுக்காக அதுக்காகவே சேவை செய்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றா சேர்ந்தோம்னால் இந்த பணி வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும்னு எனக்குத் தோணுது அதை நம்ம செஞ்சிடுவோம் சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி